தமிழ்நாட்ல பிரிக்க முடியாத உணவுனா ரைஸ் தான் சொல்லலாம் தமிழ்நாட்ல வந்து பொறுத்தவரைக்கும் அரிசிதான் எல்லோருமே அரிசிதான் அதிகமாக சாப்பிடுவாங்க என்ன காரமாக செய்வாங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள வைச்சி அங்கே சாம்பார் வைப்பாங்க கை அம்மியில் அரைச்சி செய்வாங்கள்ல அந்த சாம்பார்த்தூள் அதை வைச்சிதான் மீன் கொழம்பு இந்த கொழம்புலாம் செய்வாங்க காரம் காரத்துக்கு அதான் ஏற்றதா இருக்கும் மிளகாய் மல்லி இதுமாதிரி போன்றவற்றை நீங்கள் வந்து செய்யலாம் உணவுப்பொருட்கள் வந்து மிகவும் அது மிக முக்கிய உணவு மசாலாப்பொருட்கள் வந்து மசாலா பொருட்கள் வந்து தமிழ்நாட்ல வந்து கையாலேயே அரைச்சி கையாலேயே இது பண்ணுவாங்க கையால் அரைச்சி கையால் சமைச்சி செஞ்சால் நல்லாதான் இருக்கும் அதனால தமிழ்நாட்ல வந்து இந்த உணவு பொருட்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒன்னாக இருக்கும் அரிசி அரிசி வந்து நெல்லை காய வைச்சி அதை குத்தி அதை இது பண்ணி செய்வாங்க உலக்கையால குத்தி அதை செய்வாங்க அந்த நெல்லை வந்து எடுத்து நெல் எடுத்து அரிசியாக வடித்து அதை வந்து சமைப்பாங்க காரத்துக்கு தேவையானது வந்து மிளகாத்தூள் மல்லி மஞ்சள் போன்றவற்றை எடுத்து அதை அதை மசாலாவாக அரைச்சி அதை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தினா காரமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சைவத்துக்கு வந்து அதுவும் கையால் பொடியை பொடியை அரைச்சி வைச்சிருப்பாங்க கையால் கையில் பொடியை அரைச்சி வைச்சிருப்பாங்க பொடியை அதை போட்டால் சாம்பார் எல்லாம் ரசம் எல்லாம் சூப்பராக இருக்கும்